விவசாயிகள் வந்து இப்போ நிறையா தற்கொலை இப்போ அதுதான் ரீசண்ட்டாக இப்போ நிறைய இப்போ இருக்க ஜெனரேஷன்லலாம் விவசாயிகளுக்கு அது தான் போயிகிட்டு இருக்கு விவசாயிகள் வந்து க கடன் வாங்கி இடத்த கடன் வாங்கி நெல்லெல்லாம் போடுறாங்க அப்படி போடும்போது வறண்டு வறண்டு தண்ணி இல்லாமல் நிறைய இதாகும்போது அங்கே நெல்லெல்லாம் காஞ்சி போயிருது ஸோ அதனால அவங்க வந்து இந்த மாதிரி சுச்சிவேஷனில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தான் அவங்களுக்கு காசு அது தான் அவங்களுக்கு சோறு போடுது மற்ற மக்களுக்கெல்லாம் ஸோ அதனால இந்த இதில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து கடன் வாங்கி தக்காளி தக்காளி செடியெல்லாம் வைக்கிறாங்க அது வந்து விலை அது வந்து விற்கிறதுக்கு விலை கம்மியாக கம்மியாக வந்து விற்கிறாங்க அதனால அவங்க வந்து ரொம் அவங்களுக்கு வந்து நஷ்டமாயிடுது அதனாலையும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயத்துலயெல்லாம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க